எனக்கு பர்ஸ்னலாக கடற்கரைகளில் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அங்கே இருக்கற அலைகள் அங்கே வீசுகிற அலைகள் வீசுகிற காற்று இதெல்லாமே பார்க்கறப்ப நம்பளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் நம்மளே நம்ப அறியலாம் நம்பளுக்குள்ளே கவலைகள் எல்லாம் மறந்து அந்த அவ்வளோ பெரிசா இருக்க கடல் பார்க்கறப்போ அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம் மனதுக்கு இப்போது இருக்கற இந்த வேகமான உலகத்தில் நம்மளுக்குனு நம்ப ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த மாதிரி குடும்பத்தோடயோ நம்மளுக்கு பிடிச்சவங்க கூடயோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லா இருக்கும் நான் நிறையா டைம் இந்த கடற்கரைகளெலாம் மோஸ்ட்டாக இந்த கோயில் சுற்றி உள்ளது எடுத்துக்காட்டாக திருச்செந்தூர் ராமேஷ்வரம் அந்த மாதிரி கடற்கரைக்கெலாம் நிறைய டைம் பயணம் செஞ்சுருக்கேன் அப்புறம் சென்னையில் உள்ள நிறையா கடற்கரைக்கும் போயிருக்கேன் அங்கே போனாலே ஒரு மன அமைதி முற்றிலும் கிடைக்கும் அப்புறம் எனக்கு காடுகளில் நடக்கிறதும் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ஃபுல்லாகவே இயற்கையாக இருக்கும் நம்பளுக்கே ஒரு ஒரு அப்படி ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அங்கே இருக்க மாடு ஆடு அங்கே வீசுகிற இயற்கையான காற்று இதெல்லாம் சுவாசிக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் வர்ணிக்க வார்த்தையே இல்லை